இந்தியாவில் வந்து பாரம்பரியமான உணவு தான் தயாரிக்கப்படும் காலையில் இட்லி மத்தியானம் ஆனால் சோறு குலம்பு அப்பிறவு ஏதாவது ஃபங்க்ஷன்னா பிரியாணி எல்லாம் போடுவாங்க அப்பிறவு வந்து ரொம்ப பிரபலமான உணவுன்னா எங்கள் ஊரில் வந்து பிரியாணி தான் அப்பிறவு மசாலா பொருட்கள் வந்து இ ஏலக்காய் பட்ட லவங்கம் அதெலாம் வந்து சிக்கன் மட்டன் காடை பீஃபு அப்பிறவு எல்லாமே